சுடிதார் வந்து நான் ஒன்று ஆர்டர் பண்ணி வாங்கினேன் அந்த சுடிதார் வந்து சூப்பராக இருக்குது கலர் நான் எ எனக்கு பிடிச்ச கலருங்க அந்த கலர் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை கலர் நல்ல கலர் அதுவும் போக துணியோடய கிளாத் வந்து சூப்பரான கிளாத் அப்புறம் நான் துணி தச்சு நான் எனக்கு நான் தச்சுட்டு இருக்குகிறேன் அந்த துணியை நான் தக்கும் போது பார்த்தோம்னா அந்த நூல் வந்து வந்துருன்னு நினச்சேன் அது நூல் எல்லாமே த அந்த நூல் வந்து நல்லா தையல் வந்து ஸ்ட்ரிச்சிங்லாம் நல்லா தையல் ஸ்ட்ரிச் ஸ்ட்ரிச்சிங் நல்லா அருமையாக இருந்தது அந்த துணியோடய கிளாத் சூப்பராக இருந்துச்சு கலரும் சூப்பரான கலர் அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத கலர் சூப்பராக இருந்துச்சு